இந்த விவசாயிங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அவுங்கக்குள்ளான வேறுபாடுகள் என்ன பார்த்தீங்கன்னா நெல் எல்லாம் நெல் காய் இதெல்லாம் விளைய வைச்சி அது உருவாக்குறத பார்த்தீங்கன்னா விவசாயிங்க தான் ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத பார்த்தீங்கன்னா இந்த வாங்கி விற்கிற வியாபாரிங்களுக்கும் இந்த நடுவில் இருக்க தரகர்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் இது ல கெடைக்குது அந்த இது பார்த்துக்கும்போது அந்த விவசாயிங்களுக்கெல்லாம் பெரிய விதமான அந்த நல்ல பேருகளும் அவங்க இது இதுக்கும் அவங்க கட்டுபடியாலனா கூட அந்த விவசாயத்தை செய்வேன் அப்படின்றதுல அவங்க நம்மளை விட்டா செய்கிறதுக்கு செய்றதுக்கும் பல பேருக்கு சாப்பாடு போடுற அப்படிங்குற ஒரு எண்ணத்தால் தான் அவங்க நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கதுறனால தான் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் உண்டான வேறுபாடுகள் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாருக்குது இல்லைனா அவங்களுக்கு இவங்களும் கிட்ட தட்ட வேறுபாடுகள் இல்லாததுக்கு நாட்கள்ல ஆட்கள்லாக தான் ஆகிவிடுவாங்க